சுகாதார நலனுக்காக அரசு வந்து அநேக திட்டங்களை அறிவிச்சிட்டிருக்காங்க அநேக திட்டங்கள் எங்கள் பகுதியில் நாங்கள் பயன்பெற்று வருகிறோம் பார்த்தீங்கன் சொன்னால் நீங்கள் ஊரக வேலைத்திட்டம் சொல்லிவிட்டு அநேக சுகாதாரமாக இருக்கிறதுக்காக ஜனங்கள் மத்தியில் ஒரு வியி விழிப்புணர்வாக சுகாதாரத்தை மேம்படுத்தும் விதமா ஓ அவங்க வசிக்கின்ற இடங்கள்லாம் சுத்தம் பண்ணிகிட்டு வராங்க அது மாத்திரம் இல்லாமல் சுகாரத்தை பார்த்தீங்கன்னா இன்னிக்கு துப்புறவு தொழிலாளிகள்னு சொல்லிவிட்டு அது ஒரு கூட்டமைப்பாக ஊரில் முக்கியமான இடங்கள் பொது வெளிகள் எல்லாவற்றையும் சுத்தமும் சுகாதாரமுமாய் வைத்துக்கொள்கிறாங்க பிளீச்சிங் பவுட்ரு இதுபோல் போட்டு எல்லா இடத்தையும் நல்ல சுத்தமாக வெச்சுக்கிறாங்க ஜனங்களுக்கு சில நேரத்தில் எங்கள் கிராமங்களில் இது இப்படிலா ஏ சுத்தம் செய்யாதபட்சத்தில் நாங்கள் வந்து அந்த எங்களுடைய பகுதியில் இருக்கிற சுகாதார ஆய்வாளருக்கு ஒரு விண்ணப்பத்தை எழுதி அவங்க அவங்கக்கிட்ட நாங்கள் கொடுப்போம் அவங்க அந்த விண்ணப்பத்தை அங்கீகரித்து எங்கள் ப பகுதியில் இருக்கிற அந்த சுகாதார இல்லாத நிலமைகளில் வந்து அவங்க கண்ணோக்கி பார்த்து அதை சுத்தம் செய்கிறதுக்கு முயற்சிப்பாங்க அது மாத்திரம் இல்லை இந்த மழை காலங்களில் பார்த்தீங்க சொன்னால் இப்போ அநேக இடத்துல கொசுவுடைய தாக்கங்கள் அதிகமாக இருக்குது அந்த கொசுவுடைய ஒழிக்கும் விதமாகவும் நாங்கள் சுகாதார ஆய்வாளர்களை சந்தித்து அவங்க விண்ணப்பத்தை எழுதி நாங்கள் அவங்களுக்கு கொடுக்கும்பொழுது அவங்க அந்த அங்கீகரித்து எங்கள் பகுதியில் வந்து அந்த சுகாதாரத்தை அந்த ஸ் கொசு டொங்கு கொசுக்களை ஒழிக்கும்படியாக புகை அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏரியாவை ஏரியா ஒரு ஒரு பகுதிக்கும் அவங்களுடைய மஸ்த்தூர்னு சொல்லக்கூடிய அந்த நபர்களை அனுப்பி செக் பண்ணி அதுபோல ச கொசு ஒழிப்பை செய்கிறாங்க அது வழியாகவும் எங்களுக்கு சுகாதாரத்தில் எங்களுக்கு ஒரு தமிழக அரசு நல்ல விதத்துலேயும் நடத்துது அதுபோல் சுகாதார நலன்கள் நிறைய திட்டங்கள் இருக்குது அது எல்லாத்திற்காகவும் நடந்துட்டிருக்கு